எந்த மாதிரி ட்ரெஸ் போட பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நான் படிக்கிறது என்னம்மோ இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே வந்து ரொம்ப அதாவது இப்போ சால்லெலாம் போடுறோம் துப்பட்டா போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நீட்டாக போடணும் பெர்ஃபெக்ட்டாக போடணும் ரெண்டு சைடும் வந்து அதாவது ஊக்கால் பின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க எனக்கு என்ன டிரெஸ் போடணும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து ஸ்கூல் படிக்கையிலெலாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா எனக்கு இந்த சுடிதாரெலாம் வேணாம் யூனிஃபாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்க அப்படின்னு இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி இருந்தாவே ஓகே பட் படிக்கையில் அந்த மாதிரி இருந்தால் ஓகே வெளியில போகையில் டிராவல் அதாவது ஒரு வெளியில போகயிலங்கையி மாடல் ட்ரெஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் பேண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்னால் பிடிக்கும் அது வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு என்னோடய மாவட்டம் வந்து சிவகங்கை சிவகங்கையில் காரைக்குடி அப்படிங்குற ஒரு ஏரியாவில தான் நாங்கள் இருக்கோம் அங்கே வந்து துணிமணி எல்லாமே நல்லாயிருக்கும் அங்கே வந்து பாம்பே கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அங்கே தான் அந்த நான் வந்து துணியெல்லாம் எடுப்பேன் ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த க்ளாத்தெலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எது எடுத்தாலும் பேக் வாங்கினாலுமே அங்கேயே வாங்குவேன் அவங்க நார் அங்கேயே ஸ்டிச் பண்ணுவாங்க அங்கேயே தைப்பாங்க அதனால நல்லாயிருக்கும் எல்லா பெண்களுமே சரி இங்கே வந்து தமிழ் பெண்கள்னாவே ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க நீட்டாக பண்ணியிருப்பாங்க ஒரு சில பெண்கள் தான் அப்படி மற்றபடி ரொம்ப அழகா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கது அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ் பெண்கள்னே சொல்லலாம் தலை தலையை முடியெல்லாம் ஒழுங்கா சீவி பூ வைக்கிறதுன்னா வச்சு அந்த மாதிரி இருப்பாங்க தமிழ் பெண்கள் எல்லா பெண்களுமே இப்படி தான் இந்தியாவுல உள்ள பெண்கள் ஸாரி ஸாரி வந்து ரொம்ப அழகா இருக்கும் அது கட்டினா அது ஒரு தனி ஃபீல்ன்னு சொல்லலாம் அந்த தமிழ் பெண்களுக்கு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தோன்னா ஸாரின்னு சொல்லலாம் ஆனால் சில பெண்களுக்கு வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன் அப்படின்னா அது வந்து பறக்கும் குத்தும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி ஸாரி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஸாரி தான் அது பெண்கள் கட்டினாவே அது தனியாக பார்ப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பிடிச்சது சேரி பசங்களுக்கு ட்ரெஸ் வந்து நாங்கள் எடுக்குறது வந்து காரைக்குடி அப்படிங்குற இடத்துல எனக்கு வந்து பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேண்ட் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லா டைம்மும் அது இல்லை அப்பப்போ ஒன்று தோணையில் நான் அது போடுவேன் இது தான் பிடிக்குன்னு இல்லை அவ்வளோதான்